நாங்கள் காலையில் எழுந்ததும் கால்நடைங்கள்லாம் நிறையா வச்சுருக்கிறோம் கால்நடைங்களை எழுந்து அந்த இடத்துல இருந்து ஒரு கொட்டாய் கால்நடைக்கு கொட்டாயிக்கு இருக்கும் அதில் இருந்து பிடிச்சி வெளியே கட்டிடுவோம் அப்புறம் க அந்த இடம் இருக்கிற இடமெல்லாம் சுத்தமாக தள்ளி வாரிடுவோம் சாணம் எல்லாம் அதுக்குப் பின்னாடி தண்ணி காட்டுவோம் தண்ணிக் காட்டி ப பக்கம் பிடிச்சி கட்டிட்டு பால் கறந்து கடைக்கு கொண்டு போய் ஊற்றிட்டு அப்புறம் வீட்டில் வந்து வேலையை செஞ்சு பார்த்துட்டு திருப்பவும் கால்நடைக்கிட்டே மாடுக்கிட்டே போயிடுவோம் போய் அதைப் பிடிச்சி பக்கம் கட்டிவிட்டு மேய்க்கிறதுக்கு அதுக்கு தீவனம் வேணும் தீவனமெல்லாம் அறுத்து நாங்களே சே கொண்டாந்து கொட்டாயில் போட்டு திருப்பிக் கட்டுவோம் திருப்பி தண்ணி கட்டுவோம் க காட்டுவோம் அது முடிஞ்சிருச்சு அப்புறம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை டாக்டரு கூட்டினு வந்து பாரமரிப்பு மாட்டுக்கு எதாவது வியாதி தொடங்கினுக்குதா நல்லா இருக்குதானு செக்கப் பண்ணிடுவோம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அது செனை நின்னுச்சினாக்கூட டாக்டரை கூட்டினு வந்து தூக்குப் போட்டுடுவோம் இத்தனை மாதம் ஆயிருச்சு அதுக்குள்ள கன்று போட்டுரும் பராமரிப்பு